எனக்கு தெரிஞ்சு சில ஆண்டு சில ஆண்டுகளாக வந்து என்னென்னா நிதித்துறை வந்து அதிகமாக உருவாகி இருக்குது எப்படின்னு சொல்லப்போனால் இப்போ ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு மாவட்டத்தில் எங்கே பெருநகரங்களில் அப்படிதான் இருந்தது வங்கி நிதித்துறைகள் வந்து ஆனால் இப்போ வந்து என்னென்னா எல்லா அனைத்து கிராமங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் நிதித்துறை வந்து உருவாகிறதுக்கு உருவாகி இருக்குது மக்களுக்கு அதிக அதிகம் சிரமங்கள் இல்லாத அளவுக்கு என்னென்னா சேவைகள்புரிஞ்சு வந்துன்னு இருக்கிறாங்க அதுமட்டும் இல்லாம என்னென்னா எல்லோருக்கும் அதிகமான நிதித்துறைகள் உருவாகிறதால அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாகிறத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அது மக்களுக்கு வந்து எளிய முறையில் வந்து டக்குன்னு வந்து வங்கி கணக்குகளை உருவாக்கி எளிய முறையில் வந்து அவங்களுக்கு வந்து பணம் எடுத்து தர்றதுக்காக வந்து இப்போ அப்போலாம் என்னென்னா செல்லான் ஃபில் பண்ணி கொடுத்துதான் எல்லோருமே பணம் எடுத்துன்னு இருந்தாங்க இப்போலாம் என்னென்னா ஸ்டைட்டாக போக வேண்டிய துதான் ஃபிங்கர் பிரிண்ட் வெச்சிட்டு அது மூலிமா எவ்வளோ பணம் தேவை தேவையோ என்னமோ அதை எடுத்துகின்னு வர மாதிரி ஈஸியான முறையில் இருக்குது அது மட்டும் இல்லாம அதிகமான கடன் வசதி கடன் லோன் வசதி வந்து செய்து தர்றாங்க எல்லோருக்கும்னா யாருக்குனா படித்தவங்க மட்டும் இல்லாம படிக்க படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் கூட இப்போ என்னென்னா அதிகமாக மகளிருக்கு முக்கியத்துவம் தந்து மகளிர் மன்றங்களுக்கு வந்து அதிகமான லோன் வசதி ஒத்து அது மூலிமா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை குடும்ப பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொள்கிறது அளவுக்கு வந்து என்னென்னா நிதித்துறை வந்து அதிகமாக முக்கியத்துவம் தந்துன்னு இருக்கிறாங்க